மாறி வரும் தொழில் நுட்பம் முனேற்றங்களோடு இணைந்திருக்க உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய வழிகள் யாவை மொபைல் கம்ப்யூட்டரை எப்படி கற்றுக்கொண்டீர்கள் மொபைல் டெக்னாலஜி வளர்வதை வச்சு நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஒவ்வொரு வீட்டிலேயும் இப்போ மொபைல் இல்லாமல் இல்லை எல்லார் வீட்லேயுமே மொபைலுன்றது இப்போ சாதாரணமாக கெடைச்சிருச்சி அதனால் அதை நாங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதுக்குள்ளே என்னன்ன ஆப் இருக்கு எப்படி எப்படி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அது எல்லாத்தையும் நாங்கள் கண்டுப்பிடிச்சி மொபைலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் கம்ப்யூட்டர் வந்து ஒரு சில நாங்கள் போகிற வேலைக்கு ஏற்றாப்புல அங்கே கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா தெரியலை அப்படினாலும் அங்கே இருக்கிறவங்கள வச்சு நாங்கள் தெரிஞ்சு கற்றுக்கிட்டோம் ஒரு சில அளவுக்கு எங்களால் கம்ப்யூட்டர் பண்ண முடியும் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனேன் போய் நாங்கள் கோச்சிங் கிளாஸ் போனோம் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடிப்படையாக கம்ப்யூட்டர் பற்றி கற்றுக்கிட்டோம்